எங்கள் ஊரில் மருத்துவ கட்டமைப்புலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் ஊர் ஒரு அன்டெவெலப்டு கிராமங்க ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டலில் போதுமான அளவு டாக்டர் இல்லை ப்ளஸ் மெடிசன் தேவையான அளவு இருக்காது ப்ளஸ் தேவையான இன்ஜெக்ஷன்ஸ் இருக்காது அந்த மாதிரி டைமில் நாங்கள் எமர்ஜென்சிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகும் போது அங்கே வந்து டாக்டர்ஸ் அந்த டைமில் இருக்க மாட்டாங்கள் டாக்டர்ஸே இருந்தாலும் அந்த இடத்துல வந்து எங்களுக்கான கரெக்டான இன்ஜெக்ஷனோ இல்லை கரெக்டான டேப்லட்டோ இருக்காது ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கள் டாக்டர் எங்களுக்கு என்ன சஜ்ஜஷன் பண்ணுவாங்கள் அப்படின்னா இங்கே இந்த டேப்லட் இல்லை இங்கே இந்த இன்ஜெக்ஷன் இல்லை இங்கே இந்த ஸ்கேன் பண்ணுற எக்யூப்மெண்ட் கிடையாது இங்கே சிசரியன் பண்ணுறளவுக்கு ஃபெசிலிட்டி இல்லை ஸோ நீங்கள் வந்து வெளியில் வேறு எங்கேயாவது போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ பார்த்து உங்களுக்கான ட்ரீட்மெண்டை எடுத்துகோங்கனு சொல்கிறாங்க இது தான் எங்கள் ஊரோடய பெரிய பிரச்சினையா இருக்குது